சார் ஆமாங்க சார் ஓகேங்க சார் எத்தனை பேருங்க சார் ம் சார் ஓகேங்க சார் டேட்டுங்க சார் சார் மார்னிங்கா ஈவினிங்கா சார் சார் ஓகேங்க சார் லெவன் ஓ கிளாக்கோட கிளோஸ் பண்ணிவிடுவாங்க சார் சேரி ஓகேங்க சார் ஏஜ்ஜிங்க சார் ஓ எத்தனை பேருங்க சார் சரி ஓகேங்க சார் எல்லா எயிட்டீன் ப்ளஸ் தானங்க சார் சார் ஆமாங்க சார் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செர்டிபிகேட்டு கண்டிப்பாக வேணுங்க சார் சார் எல்லாருமே கொண்டுவரனுங்க சார் சார் கேர்ல்ஸ் அலோடு இல்லைங்க சார் ஓகேங்க சார் சார் உங்கள் ஆட்ருங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் அப்றோம் ஸ்நாக்ஸ்ங்க சார் சார் ரெண்டுமே அலோடா இருக்குங்க சார் சார் ஓகேங்க சார் நாண் வெஜ்ஜில் பார்த்தீங்கனா சிக்கன் அண்ட் சைனீஸ்ஸு கபாப் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்டு ஸ்நாக்ஸ் எல்லா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சார் சார் ஓகேங்க சார் அப்றோம் பார்த்தீங்கனா டிரைவர் நீங்கள் தான் சார் கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அலோடு இல்லிங்க சார் ஓகேங்க சார் சார் சார் பட்ஜெட்டு டேபிள்க்கு டூ தவுசண்ட் வருங்க சார் சார் அதுக்கப்பறோம் உங்களுக்கு நான் இந்த ட்ரிங்க்ஸ்ஸு ஸ்நாக்ஸ்ஸோட ஐட்டம்லாம் உங்களுக்கு வாட்ஸ் ஆஃப்பில் அமிச்சிவுடுறங்க சார் சார் அப்பறோம் பார்த்தீங்கனா நீங்கள் எந்த இஷுவு பார்க்கும் இது பண்ணக்கூடாது அண்ட் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து போய்விட்டு வந்துரனும் சார் ஓகேங்க சார் ஓகே ஓகே தேங்க் யூங்க சார்